ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாங்க ராஜா பழக்கடைதான் எல்லாமே இன்றைக்கு காலையில் வந்ததுதாங்க உங்களுக்கு ஆப்பிள் இருக்குது இருக்குது எல்லாமே திராட்சை திராட்சை இருக்குது எல்லாமே இருக்குது என்ன வேணும் உங்களுக்கு வேணும் எல்லா பழமும்மா

ஏழு கிலோ நூற்றி நாற்பது ரூபாங்க ம் மாதுளையும் இருக்குது மாதுளை நூற்றி எண்பது ரூபா வெலை ஜாஸ்தியாயிருச்சுங்க ஆ கா ஆமாம் ஆப்பிள்லையே வந்து நல்ல ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிளெலாம் வெலை கொஞ்சம் ஜாஸ்திங்க சாதா ஆப்பிளெலாம் நூற்றி முப்பது ரூபா அதுன்னா நூற்றி எண்பது ரூபா ஆகும் இல்லைங்க எல்லா ஆப்பிளும் என்ன எடுத்தால் எவ்வளோ வேணும் அரை அரை கிலோவா ஒரு கிலோவா அரை அரை கிலோங்களா ஆரஞ்சு நூற்றி முப்பது ரூபாங்க ஆ சரி திராட்சை எண்பது ரூபா கிலோ சரி சரி வரிசை வரிசையாக சொல்லுங்க ஆரஞ்சு அரை கிலோ வாழைப்பளம் வேணுங்களா வாழைப்பளம்

செவ்வாழை வந்து அது வந்து நூற்றி அறுபது ரூபா வருங்க எல்லாமே அரை கிலோ ம் மொத்தமாக போட்டு பில்லு போட்டு அதில் கம்மி பண்ணிக்கலாம் ம் எவ்வளோவு பண்ண முடியுமோ அவ்வளோவு பண்ணிக்கலாம் சரி எப்போ வந்து வாங்கிக்கிறீங்க ஃபோனா சரி போட்டு வச்சு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணினா நீங்கள் யார் நீங்களே வந்தாச்சு இல்லை ஆள் அனுப்பிவிட்டால் கூட நான் குடுத்தனுப்பிடறேன் இல்லை நாங்களே கூட கொடுத்தனுப்பிட்டு உங்களுக்கு காசு வாங்கிக்கிறோம் நீங்கள் ஃபோன் பண்